குட் மார்னிங் ஆ சொல்லுங்கள் ஏன் லீவு நல்லா படிக்கிற பையன் ரொம்ப நாள் லீவ் போட்டால் அப்புறம் மார்க் இந்த வருஷம் இதாகிடும் டுமாரோ எக்ஸாம் வருது என்ன பண்ண முடியும் ஆ வீட்டில் இருந்து அவன் ஈவ்னிங் டைம் எடுத்து ஸ்கூல் வந்தாங்கன்னா கோச்சிங்கெல்லாம் கொடுப்போம் கோச்சிங்கெல்லாம் எடுத்து கொடுப்போம் சரி வீட்டில் உக்கார்ந்து படிக்க சொல்லுங்கள்

ம் நல்லா படிப்பான் இங்கிலீஷ்லேயும் மேக்ஸ்லேயும் மட்டுந்தான் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அது பார்த்துக்கலாம் நீங்கள் அனுப்பிவிடுங்க ஸ்கூலுக்கு நாளைக்கு